நான் வந்துட்டு டெய்லியும் வர நியூஸ்பேப்பரில் வந்துட்டு படிப்பேன் ஸ்பெசிஃபிக்காக என்னன்னால் அதில் தினத்தந்தி வந்துட்டு எனக்கு ரொம்ப படிக்க பிடிக்கும் ஏன் அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து ஒரு கன்னித்தீவுன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்துட்டு அதில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து வெளிநாட்டு வினோதங்கள்ங்கிற பார்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்துட்டு ஒரு நாலு விதமான நியூஸ் வந்துட்டு வேறு வேறு நாட்டில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள போட்டிருப்பாங்க அதுக்காக படிப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து தினப்பலன்கள் போட்டிருப்பாங்க அந்தந்த அன்னிக்கு என்ன நடக்கும் சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக டெய்லியும் வந்துட்டு அதை தவறாமல் அது படிப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமாக சினிமா செய்திகள் வந்துட்டு படிப்பேன் என்ன படம் ரிலீஸ் ஆகப்போகுது யார் வந்துட்டு யார்கூட நடிக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்ட்டடான ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அச்சீவ்மென்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது வந்துட்டு சின்ன சின்ன பாக்ஸில் வந்துட்டு அவங்கவுங்க போட்டிருப்பாங்க வெளிநாட்டில் போய்விட்டு அவங்க படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த நியூஸ்கள் வந்துட்டு நான் அதிகமாக படிப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹடல்ட் மாதிரி ஒன்று வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது பாக்ஸ் போட்டுட்டு ஒன் டூ த்ரீயை வந்துட்டு ரிப்பீட்டட் நம்பர் இல்லாமல் ஃபில் பண்ணணும் ஸோ அந்த கேம் வந்துட்டு எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் எவ்ரி வந்துட்டு வெள்ளிக்கிழம வந்து சிறுவர் மலர் வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ சிறுவர் மலர்களில் இருக்கிற கதைகள் எல்லாம் வந்துட்டு நான் தவறாமல் படிப்பேன் அதில் பாட்டுக்கள் எல்லாமே கூட எழுதியிருப்பாங்க அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து நான் நிறையா வெள்ளிக்கிழம வர சிறுவர் மலர் புத்தகத்தை வந்துட்டு நான் சேமிச்சு வைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சனிப்பெயர்ச்சி நடக்கும்போது குருபெயர்ச்சி நடக்கும்போது அதுக்கு வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு புத்தகம் கொடுப்பாங்க அதையும் நான் வந்துட்டு மாதம் தவறாமல் சேமித்து வைச்சிருக்கேன் அதேமாதிரி அடுத்தது நமக்கு என்ன நடக்கப்போகுதுங்கிற அந்த மாதிரியான பலன்கள் வாரப் பலன்கள் மாதப் பலன்கள் வருடப் பலன்களுக்கான ஒவ்வொரு மாதிரியான புக்ஸ் வந்துட்டு அதில் நியூஸ்பேப்பரோடு அட்டாச் பண்ணிக் கொடுப்பாங்க ஸோ அதையும் வந்துட்டு நான் வந்துட்டு சேமித்து வைச்சிருக்கேன் அதை வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப விரும்பியும் படிப்பேன் ஸோ அந்த சிறுவர் மலர் கதைகள் எல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு போர் அடிக்கிற டைம்லையும் வந்துட்டு நான் எப்போயும் திருப்பி திருப்பி வந்துட்டு அந்த கதைகள் எல்லாம் படித்திட்டிருப்பேன்